என் ஃபேமிலின்னு எடுத்துட்டால் அஞ்சு பேர் இருக்கோம் நான் அப்பா அம்மா பாட்டி எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அக்கா இப்போ இல்லை எங்கள் வீட்டில் இல்லை ஹஸ்பண்டோடய வீட்டில் இருக்காங்க ஈரோட்டில் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா டீக்கடை மார்க்கெட்டில் டெய்லி ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு போய் டீ வியாபாரம் பண்ணுறது தான் அப்பா ஒர்க்கு அம்மா வந்து ஹவுஸ்ஒய்ஃபு பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க அக்காவும் ஹவுஸ்ஒய்ஃப் தான் அப்புறம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துட்டா நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க பூபால் கண்ணன் மணிகண்டன் தீபன் சந்திரபோஸ் இவங்கள்லாம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்லேருந்தே நான் மூணாவது படிக்கையிலேருந்தே ஒரே ஊர் எல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு சின்ன வயசுலேருந்து அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு இப்போ அவனுங்களும் கொஞ்சம் ரெண்டு பேர் வந்து வெளியே வேலைக்குப் போய்ட்டாங்க அதிகமாக மீட் பண்ணிக்கிறது இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க அவனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அழுவானுங்க எப்போடா வர்லாம்ன்ட்டு இருக்குது ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்க அவனுங்களோடு இருக்கையில் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் படிக்கையிலேயும் சரி ஸ்பெஷல் கிளாஸ் வெச்சா ஜாலியாக அந்த ஒன் ஹவரு ஸ்பெஷல் கிளாஸில் இருந்துவிட்டு வெளியே வரையில் நல்லா வந்து கடைக்குப் போய் சாப்பிட்டு ஜாலியாக ஊர் சுத்திவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் அவனுங்க இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும் என் லைஃப்பு அவனுங்களோடு ஸ்கூல் படிக்கையிலலாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுனா அவனுங்கதான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுனா அந்த நாலு பேர்தான் எப்போவுமே எங்கூட தான் இருப்பானுங்க ஊருக்கு நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்குப் போனாலும் வெளியே வந்து வெளியே வந்து தான் எல்லோருமே முக்கில் உக்கார்ந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஊருக்கு காவல் மாதிரி உக்கார்ந்துட்டு இருப்போம் ஜாலியாக இது வரைக்கும் எங்களை யாருமே எதுவுமே சொன்னது இல்லை ஊருக்குள்ளே யாருமே ஏன்ப்பா இப்படி உக்கார்ந்துருக்கீங்க எதுவுமே கேட்டது இல்லை ஏன்னா நாங்க பசங்க நாங்கள் அவங்க அங்கேயேதான் இருப்போம் எந்தத் தப்பும் பண்ண மாட்டோம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் பக்கத்து பக்கத்து வீடுதானே எல்லோருமே எல்லோரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அவன் வீட்டுலையும் சரி எல்லாம் ஃபேமிலியாக எல்லாமே ஒட்டுக்காதான் இருப்பாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக இருப்போம்